எப்படி சொல்லுகிறதுனா சின்ன வயசில் இருந்து எல்லோரும் ஒன்னா கூட இருந்துட்டு காலேஜ் போக போக ஸ்கூல் போகும்போது ஒண்ணா இருந்துட்டு அப்புறோம் போன் மொபைல் அதனால தான் எல்லாம் மாறுகிறாங்க அதுபோல் தான் இப்போவும் சின்னச்சின்ன பசங்களோடய நாங்கள் விளையாடிகிட்டு இருக்கோம் பசங்களோடய பசங்களாக ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அதுபோல் தான் இப்படி அவங்க ஜெனரேஷன் ஜெனரேஷன் வளர வளர மொபைல் வந்து எடுத்தாங்காட்டி தனி தனியாக தனி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்புறோம் வந்து தனித்தனியாக இருந்து கிட்டு இது பண்ணிக்கிட்டு விளையாடுகிறது போகிறது ப்ரீஃபயர் கேம்லாம் வந்துடுச்சு ஆன்லைன் கேம் இப்போ இன்டர்நெட்லாம் அதிகமாக வந்துடுச்சு வைரலாகிடுச்சி அப்படியே போகிடுறாங் எல்லோரும் அதிகமாக இம்புரு ஆகிடுறாங்க அதுக்கடுத்து இன்ஸ்டா அதேமாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாத்தியும் ஹப்டாப் டவுன்லோடு பண்ணி ஏர்ன் பண்ணுறது கேம் விளையாடுகிறது பசங்க கூட பேசுகிறது ஜாலியாக இருக்கிறாங்க முத மாதிரிலாம் யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சிக்க மாட்டுறாங்க எங்கேனாலும் போன கூட முதலாம் ஒன்னா இருந்து போவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை தனித்தனியாக போயிட்டு தனித்தனியாக வராங்க அதுபோல் தான் இப்போ எல்லோருமே இருக்காங்க இந்த காலக்கட்டத்தில்